நாங்கள் எங்கள் கிராமத்தில் உள்ள நிலங்களில் போய் காலை ஒரு ஐந்து மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேல் வயலில் போய் அங்கே ஒரு ஏழு மணி நேரம் அங்கேயே இருப்போம் மா மதியானம் அங்கேயே கூட இருந்து மதியம் உணவும் விண்டு உண்டு மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேல் வீடு திரும்பி இருப்போம் வயலில் அதிகமாக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இருப்போம் மழைக்காலங்களில் குறைவாக தான் இருப்போம் அது இல்லாமல் வெயில் காலத்திலலாம் அங்கே கூட இருப்போம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட இருப்போம் வெயில் காலத்தில்லாம் அது இல்லாமல் அங்கே எங்கனா அங்கே என்னென்ன வேலைகள்லாம் வயலில் செய்வோம்னா அங்கே வந்து நிறைய வேலை மரங்கள் நட்டுறது வயலில் வந்து நெல்லு போடுறது வெங்காயம் போடுறது கடலை போடுறது அப்புறம் வந்து காய்கறிலாம் விதை ஊனி வைக்கிறது கத்திரிக்காய் அவரை வெண்டகாய் இது போன்று பல விதமான விதைகள்லாம் ஊனி வைப்போம் அது மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடிலாம் நட்டு வைக்கலாம் இப்போ நம்ம செடிலாம் நல்லா நட்டு வைச்சோம்னா பூ வகைகள்லாம் நட்டு வைக்கலாம் மல்லிகப் பூ ரோஜாப் பூ இது மாதிரினா கூட நம்ம நட்டு வைக்கலாம் மரத்துலனு பார்த்தா வேப்ப மரம் நட்டு வைக்கலாம் வேப்ப மரம் நட்டு வச்சோமுன்னா அதுக்கு நிறைய தண்ணிலாம் தேவைப்படும் அந்த தண்ணிலாம் வந்து நம்ம கேணியில் தான் இருந்து எடுப்போம் நம்ம கேணிக்கு வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சால் தான் இருக்கும் மழை வந்து அதிகமாக பெய்கிறப்போ வந்து நம்ம நம்ம மரத்தை இதுக்குலாம் கூட விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த தென்னை மரம்லாம் போட்டம்னா கூட வெயில் காலத்துக்கலாம் வந்து அந்த தென்னையில் வந்து இருக்கிற தண்ணிலாம் ஊற்றி அதில் இருக்கிற நம்ம தென்னையில் இருக்கிற அந்த இதெல்லாம் கூட வெட்டி கூட நம்ம அடுப்புக்கு எரிச்சுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் வேப்ப மரத்தலாம் போட்டால் நம்ம போய் மதியானம் நேரத்தில் அதிகமாக வெயில் அடிச்சால் அங்கேயே கூட நம்ம ப ஒரு துணியை விரித்து போட்டு படுத்து தூங்கிக்கலாம் அதெலாம் இல்லாமல் அந்த வேப்பமரத்தில் கூட நம்ம சின்ன குழந்தைகளை விளைடலாம் அது நிறையா கூட இருக்குது இப்போ நம்ம வேப்ப மரம் இதெல்லாம் வச்சு அந்த மரத்தில் வச்சு பெருசாக வச்சி இது சுத்தம் பண்ணுவோம் அந்தச் செடி கொ செடிலாம் விழும் இல்லை நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணுவோம் இதனால் நமக்கு நம்ம இதெல்லாம் அது இல்லாமல் அத மூலிமா விவசாயத்தில் வந்து நமக்கு என்னான்னா ஆரோக்கியத்தை தரத்துனால் இப்போ நம்ம வந்து கேணியில் போய் கேணிக்குலாம் போகிறோம் நம்ம ஒரு ஆறு மணிக்கு கே நம்ம விவசாயம் நிலத்துக்கு போனோம்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு தான் வரணும் மதியானம் நேரத்தில் அங்கேயே வேலை செய்வோம் அதனால் நம்ம வேலை சிறப்பாக ரொம்ப உடம்புலாம் அழுக்காக ஆகிடும் நம்ம கேணிலாம் சுத்தமான தண்ணி தான் இருக்கும் எந்த ஒரு மாசுபாடும் இருக்காது அதனால் நம்ம அந்த கேணியில் தண்ணியில் குளித்து நம்மளும் சுத்தம் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அங்கேயே கூட நம்ம அங்கேயே நம்ம நல்ல தண்ணிலாம் கூட இருக்கும் நம்ம ஒரு தனியாக பைப் கூட போட்டு வச்சிக்கலாம் அந்த நல்ல தண்ணியில் நம்ம குடிக்க கூட அங்கேயே கூட தண்ணி போ அடி பைப் கூட போட்டு வச்சிக்கலாம் தண்ணிலாம் சுத்தமாக தான் இருக்கும் எந்த ஒரு மாசுபாடும் இருக்காது அது இல்லாமல் நமக்கு ஆரோக்கியத்தை வந்து தரக்கூடியதுனா நம்ம அங்கே வந்து குனிஞ்சி நிமிஞ்சு வேலை செய்வோம் கலை வெட்டுவோம் அதனால் நம்ம முதுகுக்கும் குனிஞ்சி நிமிஞ்சு வேலை செய்கிறப்ப நமக்கு உடம்புக்கு வந்து எந்த ஒரு சோர்வையும் தராது நமக்கு வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தாக தான் இருக்கும் அதனால் வந்து விவசாயத்தில் வந்து என்னைக்கும் உடம்பு சோர்வேயே பார்க்காது எந்த வெயில் அடிச்சாலும் சரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி நம்ம இப்போ சப்போஸ் ரொம்ப மழை பெஞ்சாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம மழையில் நனச்சிக்கிட்டே வேலை செஞ்சாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராது ஏன்னா நம்ம அந்த மழையில் நனையிறதுமே நமக்கு நம்ம ஒரு பிடிச்ச வேலை செய்கிறப்ப நம்ம வேஸ்டேஜை பிடிச்சி வேலை செய்கிறப்ப நமக்கு அந்த இது கஷ்டம் இருக்காது அதனால் நமக்கு உடம்பு என்னைக்கும் விவசாயத்தில் வேலை செய்கிறப்ப உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும்